எனக்கு ரொம்ப பிடித்த குழந்தைப் பருவ தருணங்கள்னா வந்து குழந்தைங்களோட மண்ணில் விளையாட்றதே வந்து நமக்கு அப்போ தான் ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஸ்கூலுக்கு போயிவிட்டு வந்தால் எப்போ மூணு மணியாவும் ஸ்கூல் விடுவாங்க நம்ம வீட்டில் போய் எப்ப நம்ப ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் அப்படின்னு அப்போ வந்து அவங்கவுங்க வீட்லேந்துட்டு எல்லாம் விளையாட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிகிட்டு விளையாட்றது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து ஏரிக்கு போகறது நம்ப அப்பா அம்மா கூட இருக்கிறது குழந்தைப் பருவம்னாலே நமக்கு வந்து விசேஷமாக தாங்க இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது வந்து நம்ம குழந்தைப் பருவம் தான் எந்த ஒரு கெட் எதுவுமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்சன் கெட் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாத தருணம் வந்து நம்ம குழந்தைப் பருவத் தருணம் தான் குழந்தையில என்ன நமக்கு என்ன ஒரு ஒரு வருஷம் உள்ள தாங்க படிக்க ஸ்கூலுக்கு போகாத வரைக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு காலையில் ஏந்திரிக்கிறோமா சாப்பிட்டோமா ஜாலியாக பசங்ககூட விளையாண்டோமா பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட விளையாண்டோமா மாடல் மாடலாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விளையாட்டு பொருள்லாம் நிறையா வாங்கிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறது வந்து குழந்தைப் பருவம் தான் நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கத் தெரியாத பருவம்னா குழந்தைப் பருவம் அந்த குழந்தைங்க வந்து தன்மையான பேச் ஒரு பேசுகிறது நம்ப உறவினர் கூட ஜாலியாக இருக்கிறது அது எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு குழந்தைப் பருவத்தில் இப்போ எதுக்குடா வளர்ந்தோம் இப்போ பெரியவங்களாக ஆனோன்றது ரொம்ப கஷ்டமாக இப்போ நான் மறுபடியும் வந்து குழந்தைப் பருவத்துக்கு போக முடியாது அதனால் வந்து குழந் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குழந்தைப் பருவத்தை சின்ன வயசுலலாம் விளையாட்டு ஜா நிறையா சொப்பு சாமான் அது இதுன்னு வச்சின்னு விளையாண்டது இப்போலாம் நம்ப வந்து எந்த கடைக்குப் போனாலும் அந்த மாரி ஒரு சொப்பு சாமான் அந்த இதெல்லாம் பார்க்கவே முடியல நம்ம சின்னக் குழந்தையா இருக்கிறப்போ விளையாண்ட பொருட்களுமே இப்போ எங்கையுமே பார்க்க முடியல மண் மண்பாண்டத்தில் ஆனது அந்த மாரிலாம் நிறைய பொருட்களை வச்சு ஜாலியாக இருந்தது வந்து குழந்தைப் பருவத்தில் மட்டும் தான்